எனக்கு வந்து பார்த்திங்கனா இந்த செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் செடி வளர்க்கும்போது இது ஒரு சந்தோஷமாயிருக்குங்க அதை நம்ம சரியாக தண்ணி ஊற்றி சரியான வெளிச்சத்தில் வச்சு வளர்த்து அதை அழகாக வரும்போது பார்க்க அவ்வளோ அழகாயிருக்கும் எங்கள் வீட்டில் நான் பூச்செடி காய்செடியெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் அந்த சமை வீட்டில் சமையலுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் தோட்டத்திலருக்க காயெல்லாம் பறித்து தான் செய்வோம் நான் வந்து இங்கே வேலைக்கு வந்துடுறதுனால செடியெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியலை காலையில் நான் பார்த்துப்பேன் தண்ணி ஊற்றுவேன் நைட்டு நேரத்தில் போய் பார்ப்பேன் எப்படியிருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அது என் வேலைக்கும் வந்து இந்த நேரத்துலெலாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க என்னைவிட எங்கம்மாவுக்கு வந்து இதுலெலாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருக்கும் வீட்டில் சமையலுக்கு இந்த காய் தான் பயன்படுத்துவோம் அதனால மட்டும் இல்லாமல் அவங்குளுக்கு தனியாகவே இதில் ஆர்வம் நிறையாருக்கு செடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வீணாக போய்விடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க சரியான நேரத்தில் தண்ணி ஊற்றி சரியான மருந்து போட்டு சரியான சூரிய வெளிச்சத்தில் வச்சு பராமரித்தா எல்லா செடியும் நல்லாயிருக்கும் அதேபோல் எங்கள் வீட்டில் வந்து பூச்செடின்னு பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ செம்பருத்தி சாமந்தி பூ ரோஜா பூலேயே நிறையா கலர் கலராக வச்சுருக்கேன் அதே மாதிரி காய் செடியில் பார்த்திங்கன்னா தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைமரம் அதெலாம் நிறைய வச்சுருக்கோம் அப்புறம் அந்த மாதிரி எல்லாமே வீட்டிலே இருந்து செய்கிறதுனால சாப்பாடும் வந்து நல்ல ருசியாயிருக்கும் உடம்புக்கும் எதுவும் கெடுதல் கிடையாது நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே எல்லாமும் செஞ்சு வச்சு பாருங்க நல்லாயிருக்கும் அந்த செடியை நம்ம பார்த்துக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம எப்படி நம்மளோட குழந்தைங்கள பார்த்து பார்த்து வளர்க்குறமோ அதேபோல்தான் ஒவ்வொரு செடியையும் வளர்க்கணும் அது துளுர்த்து வரும்போது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாயிருக்கும் எங்கம்மா என்னை விட அது ரொம்பவே என்னை எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி செடியையும் பார்த்துப்பாங்க எங்கம்மாவுக்கு இதில் ஆர்வம் நிறையாருக்கும்